அதனால் இல்லாதவங்க முடிஞ்சளவுக்கு கொடுக்கறதுனால இருக்கிறவங்க அவங்க மட்டும் அவ்வளவு கொடுக்கறாங்க நாங்கள் மட்டும் ஏன் ஃபுல் அமௌண்ட் கொடுக்கணும் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இது தான் பிரச்சனையே இருக்கிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாகவும் இல்லாதவங்களுக்கு ஒரு அமௌண்டாக பிரித்து பிரித்து போட்டாங்கனால் எந்த பிரச்சனையும் வராது இப்படி போடறதுனால் எல்லோருக்குமே பிரச்சன இல்லாதவங்க அவங்களால் கொடுக்கவும் முடியாது அவங்களுக்கு மன கஷ்டம் இருக்கிறவங்க அவங்க மட்டும் அவங்க மட்டும் அவ்வளவு கொடுக்கறாங்க நாங்கள் மட்டும் ஏன் ஃபுல் அமௌண்ட் கொடுக்கணும் நாங்களும் கொடுக்கமாட்டோம் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள மன கஷ்டம் தான் வருமே தவிர வேறு எதுவும் ஆகாது இதை தான் சொல்ல வரேன்